நீச்சல் கற்றுக்கறதுக்கு நிறைய கொத கொழந்தைங்களுக்கு உதவி செஞ்சுருக்குறோம் நம்மளோட மொழங்கை வரைக்கும் நம்ம தண்ணிக்குள்ளார நீட்டிகிட்டு அந்த கை மேலே கொழந்தைங்கள படுக்க வச்சுட்டு கையையும் காலையும் அப்படியே நல்லா அப்படி நீச்சல் அடிக்கிறது மாதிரி இப்படியே அடிக்க சொல்லிட்டு அப்புறம் கையை நம்ம மெதுவாக எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு அந்த கொழந்தைங்க நீச்சல் அடிக்குதுங்களா இல்லை அப்படியே தண்ணியை குடிச்சுட்டு மூச்சு திணறுதுங்களா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கொடுப்போம் அது மாதிரி நிறைய கொழந்தைங்களுக்கு நீச்சல் கற்றுக்க கொடுத்துருக்கோம் நீச்சல் கடி நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டாங்க ஆனால் நிறைய கொழந்தைங்க வந்து தண்ணியை குடிச்சுருவாங்க தண்ணியை குடிச்சுட்டு அது மூச்சுத் திணறல் ஏற்படும் அதனால் அதை ரொம்ப கவனமாக தான் சொல்லிக் கொடுக்கணும் எல்லா கொழந்தைங்களுக்கும் அதை வந்து ஈஸியாக நம்ம செலுத்திட முடியாது ஆனால் கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ள பிள்ளைங்க தண்ணியை குடித்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக மறுபடியும் மறுபடியும் கற்றுக்கணுன்னு தைரியமாக வருவாங்க இந்த த பயம் உள்ள பிள்ளைங்க வந்து தண்ணியை குடித்த உடனே அது மூச்சுத் திணறி வாமிட் வந்து அந்த மாதிரிலாம் திணர்ற பிள்ளைங்க க அடுத்ததாட்டி அந்த தண்ணிக்குள்ளார இறங்கறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க ஆனால் நிறையா கொழந்தைங்களுக்கு நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்துருக்குறோம் ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப அந்த சிக்கலான இடத்துக்குலாம் ரொம்ப தண்ணி அதிகமாக அடிச்சுட்டு போகிற இடத்துக்குலாம் நாங்கள் போக மாட்டோம் அதனால் அந்த மாதிரி சிக்கல்லெல்லாம் போய் நாங்கள் சிக்கினது கிடையாது ஆனால் இந்த மாதிரி கொழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அந்த கொழந்தைங்க தண்ணியை குடிச்சுட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளார மூழ்கி போகும் போது நாங்களே பயந்துக்கிட்டு அந்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவோம் கரைக்கி இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வயிற்றை கொஞ்சம் அமுக்கி அமுக்கி அந்த தண்ணியை எடுத்துவிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க வச்சு அது மாதிரி பண்ணுவோம் இல்லைன்னாக்கா அந்த டியூப்பில் படுக்க வச்சு அந்த டியூப்பிலேயே மெதுவாக கற்றுக் கொடுப்போம் இந்த மாதிரி நிறையா கொழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் நிறைய கொழந்தைங்களையும் நாங்கள் அந்த நீச்சல் தெரியாத கொழந்தைங்க தண்ணியை குடிச்சுட்டு மூச்சுத் திணறல்லாம் ஏற்பட்டுச்சுன்னால் அந்த கரைக்கு கூட்டு வந்து அதுங்களுக்கு உதவி செஞ்சு அதுங்களை காப்பாற்றிருக்கவும் செஞ்சுருக்கோம்